மாட்டுவண்டி பந்தயம் மாடு மற்றும் சேவல் சண்டை அல்லது எல்லாம் விச எல்லா பந்தையத்தையும் நாங்க பார்த்துருக்குறோம் அது எப்படின்னா மாட்டு மாட் மாடு விடுறதுன்னா நம்ப தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு அதை நிறைய பேரு ரொம்ப ரசிக்கவும் செய்கிறாங்க இருந்தாலும் பொறுமையாக பாதுகாப்பாக பந்தயம் விட்டால் நல்லது